ஹலோ சுபிக்ஷா கட்பீஸ் சென்டருங்களா இந்த பசங்களுக்குங்க டீ ஷர்ட்டு ஃபார்மல்ஸு ஜீன்ஸு இதெல்லாம் எடுக்கணுங்க சரி சரி ஏதாவது ஆடித் தள்ளுபடி இருக்குதுங்களா இப்போ ஆடி வரப்போகுது இங்கே சரி சரி சரி எவ்வளோ எத்தனை பர்சண்டேஜுங்க ஆ சரிங்க சின்ன வயசுலேருந்து பெரிய பசங்க வரைக்கும் இருக்குதுங்களா சரிங்க சின்ன பொண்ணுங்களுக்கு இருக்குதுங்களா லேடீஸ்க்கெல்லாம்

ம் ம் எரநூறுபா சீலை நூறுபாயாங்க சரிங்க சரி சரிங்க சரிங்க நாங்கள் இங்கே இப்போ கள்ளிப்பெட்டிங்கிற ஒரு ஊருலேருந்து பேசுகிறேங்க சரி நாங்கள் வரணும்ங்க சரி அதுதான் சரி ஆஃபர் இருக்கா என்னென்னு கேட்டுவிட்டு போகலாம் கூப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் கூப்பிட்டேங்க போட்டீங்களா சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரி புது மெட்டீரியல்ஸ் புதுசாக வந்திருக்குங்களா நியூ டிசைன்ஸ் வந்திருக்குங்களா சரிங்க சரிங்க ஏன்னா எங்கள் பசங்க நியூ டிசைன்ஸ் தான் கேட்பாங்க அதுக்குதான் கேட்டன்ங்கம்மா சரிங்க ஆ சரிங்கம்மா நான் மறுபடி வர்றப்போ உங்களுக்கு கூப்பிட்டுட்டு வர்றேன்ங்க சரிங்கம்மா சரி சரி ம் சரிங்கம்மா சரிங்க

அப்படிங்களா சரிங்க மேம் ஆ சரிங்க சரிங்க சரிங்க நான் பக்கத்துலேயும் சொல்கிறேங்க நானும் வர்றேன்ங்க ம் ம் சரிங்க சரிங்க சரிங்க கூட்டிட்டு வர்றேன்ங்கம்மா சரி சரிங்க சரி வைச்சிட்றேங்க சரி சரி